மார்கெட்டில் ரெடிமேட் மற்றும் கையால் நெய்யப்பட்ட ஆடைகள் இரண்டும் உள்ளது மக்கள் அவரவர் விருப்பத்திற்கேற்ப மாடர்ன் ட்ரெண்டிற்காக கல்லூரி பசங்கள் அனைவரும் ரெடிமேட் சட்டைகளை பெரிதும் விரும்புகிறார்கள் கல்யாணம் சுப சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு கையால் நெய்யப்பட்ட பட்டு புடவைகளை பெண்கள் அதிகம் விரும்பி எடுப்பார்கள் மற்றும் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு சீருடைகள் தையும்போது அனைவரும் கையால் தைக்கப்பட்ட ஆடைகளை விரும்பி போடுகிறார்கள்